நீச்சல் அடிக்கும் போது பேரலைகளை எப்பொழுதும் கவனித்ததில்லை நீச்சல் குளம் மூடப்படுப்பு படும் படுதல் போன்ற சவால்கள் எதுவும் ஏதும் கவனித்ததில்லை ஏனென்றால் நாங்கள் கிணற்றிலே நீச்சல் அதிகம் கற்றுக்கொண்டது எப்பொழுதாவது நீச்சல் குளம் எப்பொழுதாவது மற்றும் போவோம் தடைகள் என்றால் தடைகள் எதற்கும் வந்ததில்லை நீச்சல் கு வீட்டிலேயே வீட்டில் வீட்டில் அருகே இருக்கும் கிணற்றில் நீச்சல் கற்றுக்கொண்டும் நீச்சல் நீந்து நீந்துதல் போன்ற செயல்கள் நீச்சல் குளத்திற்கு அதிகமாக போனதில்லை நீச்சல் குளம் மூட மூடப்படுதல் போன்ற எந்த ஒரு இதுவும் ஏற்படவில்லை என்பதை இதன்மூலம் தெரிவித்து கொள்கிறேன்